வணக்கம்மா ஆ அம்மா ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் பூ வேணும் ஆ இந்த மஞ்ச சாமந்தி கொடுத்துருங்க

அது ஒரு பத்துக்கிலோ கொடுத்துருங்க அது இல்லாமல் நாங்கள் வந்து மற்ற நாளும் உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குறோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு இது மாதிரி கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மேரேஜ் ஃபங்ஷனுக்கு டெக்ரேஷன் பண்ணுறது பர்த்டே ஃபங்ஷனுக்கு டெக்ரேஷன் பண்ணுறது அந்தமாதிரி ஸோ நாங்கள் ரெகுலராக உங்கள்கிட்ட வச்சுக்கிறோம் பூவெல்லாம் கொஞ்சம் வில குறச்சி கொடுப்பீங்ளா ஆ சரிங்கமா ஆ ஆமாம் இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறந்தான் ஃபங்ஷன்னு இங்கே நாங்கள் இப்போ முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம் நீங்கள் எவ்வளோன்னு சொன்னிங்கன்னா ஆ அதுக்கப்புறமா பேலன்ஸ் அமௌண்ட்ட வந்து நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்துடுறோம்மா ஆ நாங்கள் ஆ வாங்கிக்கிறோம்மா எங்கள் பசங்களை விட்டு வாங்க சொல்றேன் இப்போ நான் உங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக தான் நேராக வந்துயிருக்கேன் இதுக்கப்புறோம் ஃபியூச்சரில் இது பண்ணா ஆ சரிங்க ஆ கண்டிப்பாக வாங்கிக்கிறோம்மா ஓகே இப்போ நீங்கள் வந்து நான் அட்வான்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் ஒரு ஐநூறுவா மிச்ச காசை ரெண்டு நாள் கழிச்சு மொத்தமாக எடுத்துகிட்டு கொடுத்தட்றன் ஆ சரிங்கம்மா உங்க கடை இங்கையே தான் போட்ருப்பிங்ளா ஆ சரிங் மா ஆ சரிங்கம்மா நாங்கள் முடிஞ்சா வந்து எடுத்துக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் டெலிவரி பண்ணுறத்துக்கு லொக்கேஷன் அனுப்புகிறோம் ரொம்ப தேங்க்ஸ் மா ஆ ஓகே